குழந்தைங்க அதிக நேரம் டிவி பார்க்கிறதுலையோ இல்லை மொபைல் ஃபோன் பார்க்கறதுலையோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிவி பார்க்கறதையும் அதிகமாக பார்க்கறதையும் அவங்கள்ட்ட தடுக்கணும் மொபைல் ஃபோனும் அவங்க கையில் கொடுக்கக்கூடாது மொபைல் ஃபோனு அவங்க யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் அவங்க கை அவங்க லைஃப வந்து அவங்க கையில் இருக்கும் இதே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லைஃப் வந்து அந்த மொபைலில் இருக்கும் எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்துப்பாங்க அதனால் பச ஃப்ரெண்ட்ஸோடய சேர்ந்து எங்கேயும் விளையாடலாம் வெளில போக மாட்டாங்க மொபைலே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க அதுவும் சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம மொபைலை கொடுத்தோம் அப்படின்னா வந்து மொபைலே பார்த்துட்ருப்பாங்க அதுலேயே புதுசு புதுசாக கேமை டவுன்லோட் பண்ணி விளாண்டுட்ருப்பாங்க புதுசு புதுசாக எதாவது ஒரு ஆப்பு பார்த்து எதாவது பண்ணிட்டுருப்பாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது அதனால கம்பல்சரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனை கட் பண்ணனும் அவங்களுக்கும் ஒரு ஏஜு பற்றா ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறாங்க அப்பன்னா அப்போது வந்து அவங்களுக்கு மொபைல் ஃபோனு தேவைப்படும் ஏன்னால் ஏதாவது ஸ்கூல் அப்ளிகேஷன் எதாவது அனுப்புவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மொபைல் ஃபோன் தேவைப்படலாம் வாங்கி வேணால் கொடுங்க ஏன்னால் அப்போயும் மொபைல் ஃபோனை வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி தான் வச்சிக்கணும் ஸ்கூலுக்கு கையில் கொடுத்து அனுப்பக்கூடாது மொபைல் ஃபோனை அவங்க கையில் வச்சிருந்தாங்கன்னா மொபைலே பார்த்துட்ருப்பாங்க மொபைல் ஃபோனை கட் பண்ணிட்டிங்க அப்பன்னா பசங்களோடய சேர்ந்து கேம்ஸு விளாயாண்டுட்ருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க எந்த வித டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக இருப்பாங்க டிவி பார்க்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் டிவி வந்து கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் இப்போ டிவியில் வந்து புரோகிராமெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் அந்த மாதிரி புரோகிராமெலாம் போட்டுட்டுருக்கான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கிறத வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் புரோகிராம் பார்க்கலாம் ஒரு நல்ல இப்போது ஒரு நல்ல கான்செப்ட் உள்ள புரோகிராம் வந்து கார்ட்டூனில் போடுறான் அந்த மாதிரி புரோகிராம் வந்து பார்க்கலாம் ஒரு மைண்ட்டுக்கு வேலை கொடுக்கற மாதிரி ஒரு புரோகிராம் வந்து பார்க்கலாம் இந்த வினா விடை புதிர்கள் அந்த மாதிரி வந்து கொஷ்டின் கேட்பாங்க அதுக்கு நம்ம கால் பண்ணி ஆன்சர் சொல்லலாம் அந்த மாதிரி புரோகிராமெலாம் கூட இருக்குது அந்த மாதிரி கேம்ஸை வந்து விளாயாட சொல்லலாம்